சொல்லுங்கள் சரிங்க உங்கள் பேர் முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த இடன்னு சொல்லுங்கள்

சரிங்க சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் சரிங்க சரிங்க சரி நீங்கள் நீங்கள் ஏ வீட்டை சுற்றி எவ்வளோ இடம் இருக்குது வீடு என்பது எவ்வளோ சதுரம் சதுரம் மீ கிலோ மீட்டரு அந்த மாதிரி ஏதாது அளவீடுகள் சொன்னீங்கன்னால் எங்களுக்கு வந்துட்டு ம பணம் மதிப்பீட்டுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இருபதுக்கு இருபது இருக்குதுங்களா சரிங்க உங்கள் வீடு அமைஞ்சிருக்க பகுதியை பற்றி சொல்ல முடியுமா ஒரு மாதிரி கிராமப்புற பகுதியாக இல்லை வயல்வெளி இருக்கிற பகுதியாக ஏன்னா நீங்கள் வந்துட்டு பூந்தோட்டம் தோட்டம் அமைப்பியா அமைக்கிறீங்க அப்புடின்னா சுற்றி இருக்க வந்துட்டு இப்போது வந்து நகரப்பகுதியாக இருந்திச்சி அப்புடின்னா உங்களுக்கு பூச்சித்தொல்லைகள் பெருசாக வராது அதே வந்துட்டு ஒரு கிராமப்பகுதியோ இல்லை சுற்றி வந்து வயல் பகுதியோ இருக்குது அப்புடின்னா உங்களுக்கு வந்துட்டு பூச்சித்தொல்லைகள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் சும்மாவே வந்துட்டு வச்சிருந்து பூந்தோட்டமே இல்லைனாலும் உங்களுக்கு பூச்சித்தொல்லைகள் வரும் இல்லைங்களா வீட திறந்தே து வச்சிட்ருந்தா பூச்சி வந்து உள்ள வரும் இதே வந்து நீங்கள் பூந்தோட்டம் அமைக்கும்போது

நகர்ப்புற பகுதி வேணுங்களா சரி ஓகேங்க இப்போ வந்துட்டு உங்கள் வீட் ஆ கொடுக்கலாம் இப்போது வந்துட்டு உங்கள் வீட்டின் முன்புறம் எவ்வளோ இடம் இருக்கும் பின்புறம் எவ்வளோ இருக்கும் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் வந்துட்டு உங்களுக்கு திட்டமும் திட்டமைப்பு உங்களுக்கு செஞ்சிக் கொடுப்போம் சரிங்க

இப்போ உங்கள் உங்களுக்கு தோட்டம் வந்து முன்புறமும் பின்புறமும் வந்துட்டு உங்களுக்கு அழகு ப படுத்துகிறதுக்காக வேண்டுமா இல்லை வந்துட்டு நீங்கள் அங்கே எதாவது வாகனங்களோ இல்லை வந்துட்டு வேற எதாது நிறுத்துகிற நிறுத்துவிங்களா சரிங்க சரிங்க எங்களை தொடர்பு கொண்டதற்கு நன்றி நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உங்களோடய வீட்டின் அமைப்பை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு குறிஞ்சி ஏரியாவோ எதனால் அனுப்பிடுங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மதிப்பீடு கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு என்னம தக்க மதிப்பில் சிறந் கம்மியான மதிப்பீட்டில வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம் நன்றி